நான் வந்து தொலைக்காட்சியில வந்து ஷேர் மார்க்கெட்லாம் பார்ப்பேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஏறும் ஒரு நாளைக்கு இறங்கும் அதுக்கு ஏத்தமாரி தான் நான் வந்து ஒரு ஒரு ஷேர் மார்கெட்லையும் வந்து நான் காசை போடுவேன் அப்படி அதை போடும்போது வந்து ஏறினாலும் அது நம்ப ஏற்றுக்குனும் குறஞ்சாலும் ஏற்றுக்குனும் கிட்டத்தட்ட நகை விலயெல்லாம் இப்போ இன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ இவ்வளோ ஏறுதுன்னா அதைவிட ரொம்ப கம்மியாகவே குறையும் அதோட இன்னும் அதிகமாகலாம் ஏறும் அதுமாரி கச்சா எண்ண இந்தமாதிரி மா எல்லா பொருளுக்குமே ஷேர் மார்கெட்டு வந்து ஒரு ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட ரேட்டு ஏற்றிக்கிட்டு திடீர்ன்னு ஒரு நாள் இறங்கும் போது எல்லாரும் மக்கள் வந்து ஒரே நேரத்தில் வாங்குவாங்க அதேமாரி ஷேர் மார்க்கெட்டில வந்து என்னானா எல்லா பொருளும் வந்து ஏறும்போது ரேட் ஏறும்போது பார்த்துதான் இன்வர்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே அதாங்க இப்போ நீங்களும் அந்த ஷேர் மார்க்கெட்டில இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நியூஸ் பாருங்கள் தொலைக்காட்சியில தொலைக்காட்சியில வந்து இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டோட வில வந்து இப்போ இந்த ஹைட்டில இருக்கு இப்போ வந்து என்னன்னா இன்னும் போக போக அது ஒயரவும் செய்யும் இல்லை குறயவும் செய்யும் அப்படின்னு கூட சொல்வாங்க